தமிழ்மொழியோட தனிச்சிறப்பு அப்படின்னா தமிழ்மொழியே ஒரு சிறப்புதான் மொழின்னு சொல்றப்பவே அதில் உள்ள சிறப்பு வந்து அடங்கிடுது நிறையா மொழிகள் இருந்தாலும் ஆனால் தமிழ்மொழி மட்டும் தனக்குனு தனிச்சிறப்பு உடையது அது எப்படின்னா தமிழ்மொழியில் வந்து நிறையா சொல் வந்து சேர்ந்து வரும் எக்ஸ்சாம்பிளா சொல்லணுனா இந்த வடமொழி இப்போ ஜாங்கிரி இருக்குதுன்னு வச்சிக்கோங்களேன் ஜா ங்கிறது வந்து என்னது வடமொழி அந்த ங்கிரி அதல்லாம் வந்து தமிழ்மொழி அப்போ இந்த தமிழ்மொழியை வந்து எடுத்துட்டோம்னா நிறையா மொழிகள் வந்து இயங்காமலிருக்கும் இயங்காமைன்னா நிறையா மொழி வந்து பேச முடியாமயே அழிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் அப்போ தமிழ்மொழி வந்து ரொம்ப மிக சிறப்பாக இருக்கு தமிழ்மொழியில் வந்து இந்த ல ள ழ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்கும் எனக்கு தமிழ்மொழி வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துலேயே வந்து ஆதி மனிதன் சொல்வாங்கள்ல ஆதி மனிதன் பேசியதை வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து தமிழ்மொழிதான் குமரிக்கண்டத்திலதான் வந்து நம்ம மொழி வந்து தோன்றுனதுன்னு சொல்லுவாங்க அப்போது வந்து அந்த ஆதி மனிதன் பேசிய மொழி வந்து தமிழ்மொழி நிறையா லேங்க்வேஜஸ் வரலாம் இங்கிலீஷ் எக்ஸ்சட்ரா எக்ஸ்சட்ரா நிறையா வரலாம் ஆனால் நம்ம தமிழ்மொழிக்குள்ள சிறப்பு வந்து எதிலேயுமே இருக்காது அது வந்து தமிழ் வந்து ரொம்ப தனிச்சிறப்பு உடையது அதில் நறையா வர அந்த நூல்களும் சரி அதோடைய ஆசிரியர்களும் சரி எல்லாம் வந்து ரொம்ப மிக மிக சிறப்பாக வந்து அமைஞ்சிட்டு இருக்கு நமக்கு வந்து தாய்மொழியாகவும் வந்து அது வந்து அமையுது